பயிர் வைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு வித போடணும் வித போட்டு அது முளச்சி வந்த பிறகு நாற் இது அந்த நாற்று எடுப்பாங்க அந்த நாற் அந்த நாற்று எடுத்த பிறகு ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நடுவு நடுவாங்க அது நட்ட பிறகு களை பறிப்பாங்க அதான் மனுஷாலு நாங்கள் கூட்டிட்டு வந்து களை பறிச்சிட்டு அதுக்கப்புறோம் அறுவடை பண்ணுவாங்க அரிவா எடுத்துட்டு வந்து நாங்களே அறுத்து அது எடுதுன்னு போய வைக்க கட்டி எடுதுன்னு போய் போட்டு அதை அடித்து நெல்லு தனியாக வைக்க தனியாக எடுப்போம் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து மிஷின் வந்ததுனால் வித போடுறது நடவு நடுறது அப்புறமேட்டுக்கு அதை நட் அறுக்கறது எல்லாம் இப்போ மிஷின் ஆகிடுச்சி அதனால இப்போ இது ஈஸியாக இருக்கது இதான் மிஷின் வந்து இந்த வேலை இதுதான் செய்யுது